எனக்கு பிடிச்ச பொழுதுபோக்குன்னா நண்பர்களோடு வெளியே போயிட்டு வரது சினிமாக்கு போவது அதேமாதிரி நான் அமாவாசை நாள் அன்றைக்கி வெளியே போய் ஒரு நாள் பூரா ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அடுத்தபடியாக அமாவாசை மொதல் நாள் நைட்டு வேட்டைக்கு கிளம்பி போவோம் நைட்டு ஒன்போது பத்து மணிக்கு மேல் கிளம்புனா விடியகாலை மூணு மணி நாலு மணி இதாயிடுது அது வலை கிலை போட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு எப்படியும் மூணு மணி ஆயிடுது அடுத்து ஊருக்குள்ளே வந்து அந்த இதை சுத்தம் பண்ணி சாப்பிடும்போது விடிஞ்சிடும் விடியகாலை அப்படியே ஒருவாட்டி போகும்போது வலையில் ஒரு பெரிய பாம்பு ஒரு பன்னெரெண்டு அடி பாம்பு அந்த வலையில் விழுந்துடுச்சி அந்த பாம்பு மேலே நாங்கள் மூணு பேரும் விழுந்து பாம்புன்னு தெரியாமல் அதையெல்லாம் காலையில் இழுக்கும்போது வழுவழுன்னு இருந்ததினால இருட்டாக இருந்ததினால பாம்புன்னு தெரியலை அப்புறம் பேட்டரிலாம் போட்டு பார்க்கும்போது தான் பாம்புன்னு தெரிஞ்சுது வலையை அங்கையே போட்டு ஓடி வந்துட்டோம் ஆனால் வலை எடுக்கோணும்ல என்ன பண்றதுன்ட்டு மறுபடி அந்த வலை எடுக்கிறதுக்காக பாம் பக்கத்தில் போய் அந்த பாம்பை அடிச்சு அந்த வலையெல்லாம் எடுக்க முடியலை அறுத்து தான் எடுத்தோம் அந்த பாம்பு ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துட்டு வந்தோம் அவ்வளோ பெரிய பாம்பு அப்போது காலையில் அங்கே ரோட்டு மேலே போட்டோம் காலையில் பார்த்தா அதை எல்லோரும் வந்து வேடிக்கையாக பார்த்தாங்க இவ்வளோ பெரிய பாம்பு விழுந்துருக்குது ஆனால் அது கடிக்கிற பாம்பு இல்லை சாரை பாம்பாக போச்சு பெரிய பாம்பாக இருந்ததினால எல்லோரும் அதை அதை அதிசயமாக பார்த்தாங்க அப்போது அது அவ்வளோ பெரிய பாம்பு அது மாதிரி நம்ம எருவாடிக்கு அதுக்கப்புறம் எருவாடிக்கு போறதே நிறுத்திவிட்டோம் அந்த பாம்பை பார்த்தா பின்னாடி எருவாடிக்கி போகிறதே கிடையாது அதுமாதிரி அப்புறம் சினிமாக்கு போவோம் ஏதா பக்கத்து ஊருக்கு நடந்து நடந்து தான் போவோம் பக்கத்து ஊரில் தெரை கட்டி சினிமா போடுவாங்க அப்போதெலாம் நடந்தே போவோம் பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்திலேயே தேட்டர் இருந்துச்சு அப்போலாம் தேட்டருக்கு போயிட்டு வந்திட்ருப்போம் வாரத்தில் ரெண்டு நாள் சினிமாக்கு போவோம் பக்கத்தில் தேட்டர் இருந்ததினால ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போயிட்டு வந்து ஜாலியாக இருப்போம் நம்ம பொழுபோக்குக்கு மெயினாக இது தான் மெயினாக பொழுபோக்கு மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அதேமாதிரியே திருவிழான்னு வந்தால் ஊருக்குள்ளே ரெண்டு மூணு நாளு ஜாலியாக இருப்போம் சுத்தமாக அது அதிகமாக ஊர் ஊருன் சுற்றமாட்டோம் வெளியும் போக மாட்டேன் ஊருக்குள்ளையே இருப்போம் அதுதான் அதேமாதிரியே நண்பர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு நாளு விசேஷத்துக்கு போனால் அங்கே ஒரு அங்கே படத்துக்கு போயிட்டு வருவோம் அதிகமாக ஒரு லோக்கலில் தான் வெளியே அதிகமாக போகிறது கிடையாது லோக்கல்லையே சுற்றிட்டு வருவோம் அது தான் பொழுபோக்கு அவ்வளோ தான் அதிகமாக